அவனுக்கு கொடுத்தியா அவன் படிச்சானா அவனப் பார்த்தியா அவன் சாப்பிட்டானா அவன் வரஞ்சானா அவன் தச்சானா எகிறு ரொம்ப பேஜார இருக்குது உங்ககூட மட்டை போட்டுவிட்டியா நான் அதை மெர்சுவிட்டேன் மறுக்கால் சொல் கதவு திற அஞ்சு ஓடு வெத்தலை போடுறீயா நாக்காலிய தூக்கு எனக்கு அது தெரில இங்கே வா இன்னிக்கு அங்கே போகலாமா நேற்று சோறு வச்சியா அவன் அழுதானா அழுவாத சரியா அரைச்சி வை குழம்ப இங்கே வந்து இங்கே வந்து குந்துவா இது இருக்கா கீது கீரை அங்கே இருக்கியா கீரை வயிறு நிறைய சாப்பிடு வீட்டுக்கு சீக்கிரம் வா எனக்கு பசிக்குது நேற்று நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் திமிரு இருக்கா உசுர் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக தின்று ஊரணியில் ஒழுங்காக பார்த்துப்போ பாவக்காய் செஞ்சியா நேற்று சாணி இருக்கு கீழே பார்த்துப் போ நஞ்சை பயிர் இருக்கா பார்த்துட்டு வா போ வத்தல் ஒழுங்காக வரை சிகப்பு கலர்தானே உனக்கு பிடிக்கும் கழட்டு அதை நல்லவே இல்லை உனக்கு கழட்டு இப்போ ரொம்ப பேஜாராக இருக்குது உன்கூட தச்சா நாளைக்குப் போய் அதை தச்சிட்டு வா